ஹலோ உங்கள் கம்பெனியிலேந்து சுத்தம் பண்ணுறதுக்காக வர சொல்லி இருந்தாங்க ஆ நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் வருவோங்க அதெல்லாம் எதுவும் சொல்லலைங்க மேம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற டைமில் நாங்கள் வந்து வேலை பார்த்துப்போம் மேம் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் மேம் ஆகும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ சொல்லுங்கள் மேம் நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் ஏன்னா உங்க வேலைக்கு டிஸ்டர்ப் ஆக கூடாதுல்ல ஆ அது போதும் மேம் இல்லை மேம் உங்களுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிக்கிறோம் மேம் ஏன்னா எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கு டைம் கொஞ்சம் நிறைய வேணும் ஓகே மேம் மேம் தண்ணி வச்சு தொடைக்கிற வை மிஷினும் இருக்கு மேம் அது கீழ மட்டும் தான் பண்ணுவோம் மற்றப்படி மேலே இருக்கிறதெல்லாம் ஒட்டறை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் க்ளீனாக எடுத்து வச்சிவிட்டு நீட்டாக தொடைச்சி மட்டும் வச்சுருவோம் மேம் வேறு எதுவும் பண்ண மாட்டோம் இல்லை மேம் நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சு போனதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் ஒர்க் பண்ணால் எதாவது தொலைஞ்சிருச்சுனா தப்பாயிடும் மேம் அதனால் உங்க கம்பெனியில இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவரை விட்டுவிட்டு போங்கள் மேம் ஏன்னா எதாவது மிஸ் ஆச்சுன்னா எதுவும் முக்கியமான பேப்பர்ஸாக என்னான்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால உங்கள் கம்பெனியில இருக்கிறவங்க யாரையாவது வந்து விட்டுவிட்டு போங்கள் மேம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஆ அதெல்லாம் எதுவும் சொல்லலை மேம் நாங்கள் மொத்தமாக முடிச்சிவிட்டு அதுக்கப்புறம் பேசிப்போம் மேம் மேம் அது எங்களுக்கே தெரியாது மேம் அது பார்க்குற ரூம் எல்லாம் எத்தனை ரூம் இருக்கு அந்தமாதிரிலாம் பார்த்துட்டு சுத்தம் பண்ணுறத பொறுத்து தான் மேம் இருக்கு ஆள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன் எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் மேம் ஆ ஓகே மேம் ரொம்ப தேங்க் யூ மேம்